நீங்கள் ஏதேனும் கலை கண்காட்சி அல்லது கண்காட்சியை பார்த்து இருக்கீர்களா ஆ நான் கண்காட்சிக்கு இப்போ ரீசண்ட்டாக கூட போயிருந்தேன் நானும் என் பொண்ணும் போனோம் நான் வந்து நான் காலேஜ் படிக்கிறப்போ புத்தகம் கண்காட்சி போயிருந்தேன் புத்தக கண்காட்சி போறப்போ அது ஒரு ஒவ்வொரு விதமான ஒ அந்த காலத்திலருந்த புக்ஸ்ஸு எல்லாம் கிடந்துச்சி நான் வாங்கினது வந்து அக்னிச்சிறகுகள்னு ஒரு புக்கு வாங்கினேன் அப்புறம் வந்து நான் ஒரு கோபிநாத்தோடய அவரோடய புக்ஸ்ஸு வாங்கினேன் எனக்கு வந்து சின்ன வயசில் வந்து கதை படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் வந்து நிறைய லைப்ரேரில போய் அந்த புத்தக கண்காட்சி வந்து நான் போயிருக்கேன் அப்புறம் வந்து நான் இரண்டாவது கண்காட்சி போனேன்னா ஃபஸ்ட் வந்து இப்போ அரசு கண்காட்சி ஒன்று போட்டிருந்தாங்க அதில் வந்து அரசு வந்து என்னென்ன செஞ்சிருக்கும் மக்களுக்கு என்னென்ன அரசு போல் கொண்டு போன திட்டங்களெலாம் என்ன அப்படின்னு சொல்லி அரசு கண்காட்சிக்கு நான் போயிருந்தேன் அவங்க வந்து என்னென்ன இப்போ கல்யாணம் முடிச்சவர்களுக்கு என்ன ஸ்கீமு விதவை ஆனவர்களுக்கு என்ன ஸ்கீமு எப்பப்போ அந்த ஸ்கீமெலாம் யூஸ் பண்ணுறாங்க இப்போ கார்ப்ரேஷன் டிப்பார்ட்மெண்ட்லருந்து எவ்வளோ ஃபண்டு ஒதுக்கிருக்காங்கள் எந்தமாதிரியான இட ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோடு இல்லாமல் அந்த கண்காட்சியில வந்து நிறையா வந்து பயனுள்ளதாகவும் இருந்துச்சு எனக்கு நிறைய விஷயம் தெரியாமல் இருந்துச்சு அதேமாதிரி இந்த ஸ்கூலுக்கு போகிறது நான் போனது புத்தக கண்காட்சியும் இன்னொன்று வந்து கவர்மெண்ட்டோட இதுக்கும் போயிருந்தேன் கலை கண்காட்சிக்கும் நான் போயிருக்கேன் சின்ன வயசில் எனக்கு அவ்வளவா எனக்கு ஞாபகம் இல்லை மே மேபி வந்து நான் எனக்கு ஏதாவது ஒரு அப்புறம் இந்த ஈஃபிள் டவரு இந்தமாதிரி அஸ் டிட்டோ வந்து எப்படி எப்படிலாம் டவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி க எக்ஸ்போன்னால் எக்ஸ்போவிற்கு செல்ல விரும்பினா ஆம் எக்ஸ்போவிற்கெலா எனக்கு செல்லணும்னு ஆசைதான் ஏன்னா நம்ம வந்து எப்படி இது பண்ணுறாங்க அங்க என்னென்னமாரி இருக்கும் அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் மேலும் கண்காட்சி மட்டும் இல்லாமல் அங்கிருக்க அந்த கேம்ஸ்ஸு இதெல்லாம் போய் விளாண்டுட்டு இதில் இருக்கது என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ ஒவ்வொரோடய க நாட்டோடய கலைகள் வந்து என்னென்ன செஞ்சிரும் ஒவ்வொரு நாட்டோடய பெருமையில் வந்து என்னென்ன அந்த டிஸ்ட்ரிக்ல ஃபேமஸ்ஸு அது எல்லாத்துலயும் மொத்தமாக யுனிக்காக நல்ல அழகான விஷயமாக வந்து அந்த நம்ம கண்காட்சியில் வந்து நம்ம மற்ற இடத்துல கிடைக்காதத வந்து அந்த ஒரே இடம் அந்த கண்காட்சிகளாக கிடைக்குன்னு எனக்கு தெரியும் அதேமாதிரி கண்காட்சி வந்து நம்ம எங்கே போட்டாலும் ஒரு பார்க்கணும் ஒவ்வொரோட ஒவ்வொரு மாவட்டத்தோடய ஆன் பின்னல் ஆடைகள் ட்ரெஸ்ஸஸ் அங்கிருக்குற யுனிக்கான கலை நயங்கள் சங்கு இந்தமாதிரி என்னென்ன போட்ருக்காங்கள் அப்படிலாம் நம்ம பார்த்துக்கலாம் கண்காட்சி நியா கண்காட்சினாலே நம்மளுக்கு ஒரு எக்சைட்மெண்ட்டாகதான் இருக்கும் எப்படிலாம் இருக்கலாம் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கணும் அதேமாதிரி கண்காட்சியைப் பற்றி நீங்கள் எ என்னோடய அனுபவம் வந்து ஒரு ஒரு குட்டி குல கண்காட்சிக்குள்ளே போனால் நம்மளும் ஒரு குலந்தமாரி ஆயிடுவோம் என்னென்ன செய்கிறோம் கேம்ஸ் இருக்கா என்ன போட்ருக்காங்கள் எவ்வளோ இது ப்ரைஸ்ஸு இந்தமாதிரி நம்ம தேடல்கள் வந்து அதிகமாக இருக்கும் என்ன வாங்கிருக்கு என்ன தேடியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லை இருக்கும் எக்ஸ்போனா எனக்கு கரெக்டாக தெரியலை அக்யூரேட்டாக எக்ஸ்போ எக்ஸ்போவிற்குன்னால் கரெக்டாக அக்யூரேட் தெரியலை